எங்கள்கிட்ட பெரிசா தையல்லாம் கற்றுக்கலைங்க ஆனால் த தையல் மிஷினுக்கு வேண்டிய ஜாமானுங்கள் கொக்கி நூல் இந்த மாதிரி தரமுள்ளதாக என் கையில் இருக்குதுங்க எங்களைத் தேடி வந்து எல்லோரும் வாங்கிட்டுப் போவாங்க கைலயே சில சமயத்துக்கு முடிஞ்ச அளவு தைப்போங்க அடுத்து என்ன வந்து எங்கள்கிட்ட கேட்குறாங்களோ அவங்களுக்கு விருப்பமான நூல்கண்டு மீதி ஊசி நூல் இந்த மாதிரியெல்லாம் வைச்சு வியாவாரம் பண்ணிட்ருக்கோங்க